நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து லேண்ட் ரொம்ப கிடையாது அதனால் வந்து மாடித் தோட்டம் தான் தேர்ந்தெடுத்தேன் மாடித் தோட்டத்தில் வந்து மணல் கொக்கோ பீட் நிறைய உரங்கள் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதுக்குத் தேவையான எல்லா திங்க்ஸுமே வாங்கி நாங்க செட் பண்ணிட்டோம் க்ரீன் ஹவுஸ்னு ஒன்று அமைச்சு அதுக்குத் தேவையான அனைத்தையும் நம்ம செய்யணும் செஞ்சால் தான் வந்து செடி நல்லா வளரும் ஏன்னால் லேண்ட் அவ்வளோவா லேண்டில் இருந்ததுனா மண்ணில் அனைத்துமே இருக்கும் அதுக்குத் தேவையானது செடி தானாகவே எடுத்துக்கும் நம்ம ஒன்று வச்சு மாடித் தோட்டத்துலெலாம் வைக்கிறோம்னா நம்ம அதுக்குத் தேவையான உரங்களாக இருக்கட்டுமே எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாம் தான் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதனால் தான் மாடித் தோட்டத்தை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு ஸ் ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும் போது மாடித் தோட்டத்தை கிளீன் பண்றதாக இருக்கட்டும் மாடித் தோட்டத்தில் வந்து இலை காய்கள் கனிகள்லாம் பறிக்கிறதாக இருக்கட்டுமே எல்லா வேலையுமே ஃப்ரீ டயத்தில் பண்ணும் போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் மாடித் தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இப்ப வளர்க்க முடியாத காய்கறியே கிடையாது வந்து முருங்கை மரம் கீரை வகைகள் காய்கள் கனிகள் டிராகன் ஃப்ரூட்லேருந்து பலாப்பழம் வரையும் எல்லாமே மாடித் தோட்டத்ததில் வைக்கிற நல்ல டெக்னாலஜியெலாம் வந்துடுச்சு அதனால் முக்கால்வாசி எல்லோருமே மாடித் தோட்டம் தான் சிட்டிஸில் சிட்டியில் இருக்கிறதால மாடித் தோட்டம் தான் வைக்கிறேன் முற்றத்தில் வந்து செடிகள் ரோஜா செடிகள் பன்னீர் ரோஸ் கனகாம்பரம் முல்லை சந்தன முல்லை கலர் ரோஸ் நெறைய ரோஸ் செம்பருத்தி இதெல்லாம் வைக்கிறதால் சாமிக்கெலாம் ஃபோட்டோவில் போடும் போது யூஸ் ஆகுது நிறைய பூக்களெலாம் கிடைக்கும் போது நிறைய மகசூல் கிடைக்கும் போது அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதை கட்டிங் செய்கிறதா இருக்கட்டும் நிறைய முதலிற்கு பதியம் போடுதல் மல்லிகை மொட்டுக்கு பதியம் போடுதல் வாழ முல்லை நெறைய பதியம் போடுதல் அந்தமாரி இதெல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய செடிகள்லாம் உருவாக்க முடியும் அதனால் நம்ம அந்தமாதிரி பண்ணும் போது நிறைய செடிகள்லாம் விற்பனை கூட செய்யலாம் நம்மளே தனித்தனி கன்றுகளாக கூட தனித்தனியாக ஒரு செடிலேயிருந்து நிறைய கன்றுகள்லாம் உருவாக்க முடியும் அதேமாதிரி பண்ணும் போது நல்ல மகசூல் கிடைக்கும் அதனால் நிறைய செடிகளும் விற்பனை பண்ணலாம் நம்ம வீட்டில் இருந்தே இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்பாகவும் இருக்கும்